திருவண்ணாமலை மாவட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு ஆன்மீக நகரம் அண்ணாமலையார் அந்த அது மட்டும்தான் இன்றைக்கி வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையார்னு கோயில் மட்டும்தான் பிரசித்தி பெற்றது சுற்று வட்டார இருக்கிற மக்களெலாம் பார்த்தீங்கன்னா விவசாயக்கூலிகளாக தான் இருக்கிறாங்க ஒழிய ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனங்களில் இல்லை அந்த கல்லூரி மாணவர்கள் படிச்சுட்டே இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுனா சென்னை பேங்களுர் மற்ற மற்ற ஒரு இரநூறு கிலோ மீட்ரு தாண்டி தான் போய் ஒரு வாழ்வாதாரத்தை அந்த கல்வி ரீதியாக பசங்கள் பயன்படுற அளவுக்கு இருக்குது அது இந்தப் பகுதியில் ஒரு சிப்கார்ட்டு இல்லை மற்ற ஒரு தொழில் சார்ந்த நிறுவனங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் பெண்களுக்கு நீங்கள் வந்து அந்தளவுக்கு ஏழைப் பெண்கள் கொடுக்கறளவு நிறைய குடிசைத்தொழில் மாதிரி ஏதாவது உருவாக்கணும் அரசாங்கம் கொஞ்சம் முன்னிறுத்திப் பண்ணினா பெண்கள் வந்து வாழ்வாதாரம் முன்னேறும் அதேபோல்